வாங்க வாங்க ஆ அக்கா வாங்க வாங்க ஆ இருக்கிறேன் வாங்க உட்காருங்க சொல்லுங்கள் ஆ தச்சிட்ருக்கேன்பா இன்னும் பிஸியாக இருக்கேன் உங்கள் யூனிஃபார்ம் இன்னும் தைக்கலை ஆமாம் ஆமாம் சாரிப்பா நிறையா யூனிஃபார்ம் வந்துருச்சு அது வீட்டில வேற ஒ உடம்பு சரியில்லை வேலை வந்துருச்சு அதனால் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய்ட்டு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள உங்கள் யூனிஃபார்ம் தைக்கிறது கொஞ்சம் டிலே ஆயிருச்சு கண்டிப்பாக வ இது மா இதுமாதிரி ஒரு யூனிஃபார்ம் மட்டும் தைச்சி கொடுத்துட்றேன் நாளைக்கு ஏ அது மட்டும் போட்டுட்டு போங்க அப்பறம் அடுத்த யூனிஃபார்ம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தச்சி கொடுத்துட்றேன் நான் உங்களோட சுச்சிவேஷன் நல்லா புரியுது எங்கள் சுச்சிவேஷன் தான் புரிய மாட்டேன்து எல்லாரும் அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக ஆக்குறாங்கள் கண்டிப்பாக சரி கண்டிப்பாக இன்னைக்கு சாய்ங்காலம் குள்ள நான் தைச்சி கொடுத்துட்றேன் ஒரு யூனிஃபார்ம் ஒரு கண்டிப்பாக ஒரு செட்டு மட்டும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் கொடுத்துட்றேன்ம்மா நீங்கள் வாங்க என்னென்னு சொல் நாளைக்கு காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு போ இது போட்டுட்டு போகலாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் நைட்டுக்குள்ள நான் ஸ்டிச் பண்ணிட்டு கால்ல நீங்கள் ஸ்கூல்லுக்கு போகிறதுக்குள்ள நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் ஓகேவா அச்சச்சோ அதெல்லாம் இல்லை நான் கண்டிப்பாக தைச்சி கொடுத்துட்றேன் நாளைக்கு காலையிலே நீங்கள் வந்து இது வாங்கிட்டு போய் நீங்கள் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் பையனுக்கு போட்டுட்டு போகலாம் அதுக்குள்ள நான் ஸ்டிச் பண்ணி வச்சிடுறேன் நைட்டுக்குள்ள எப்படியோ ஒன்று எல்லா வேலையும் முடிச்சிக்கின்னு எல்லா வேலை முடிச்சு கண்டிப்பாக நான் கரெக்ட் டைம்க்கு கொடுத்துட்டே தான் வந்தனே ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸும் தானே கரெக்டாக தானே கொடுத்துட்டு வந்தேன் இ இன்னைக்கு தான் நான் இந்தவாட்டி தான் டிலே ஆயிட்ச்சு அதுக்குன்னு உங்கள் வீட்டு சுச்சிவேஷன் ஆமாம் ஆமாம் வீட்டில கொஞ்சம் சுச்சிவேஷன் அதிகமாயிட்ச்சு இது ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக தைச்சி கொடுத்துருவேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் உங்களோட யூனிஃபார்ம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிடுறேன் நாளைக்கு காலைலே வந்து வாங்கிட்டு போகலாம் நீங்கள் இது கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்ஸண்ட் டேஜ் கன்ஃபார்மாக கொடுக்குறேன் சரியாப்பா ஆ கண்டிப்பாக ஆ தெரியும்பா தெரியும்பா உங்களை பற்றி தெரியும் நீங்கள் கரெக்டாக பேமெண்ட்டெல்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்க தெரியும் உங்களுக்கே டிலே பண்ணுறது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது சரி கண்டிப்பாக கொடுத்துட்றேன்பா நைட்டுக்குள்ள ஸ்டிச் பண்ணிட்டு நீங்கள் காலைல வந்து வாங்கிட்டு போலாம்பா எயிட் நாளைக்கு காலையில எட்டு மணிக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போங்கப்பா ஓ ஆ வந்து ஆ ஆ கண்டிப்பாப்பா எடுத்துட்டு போ ம் சரிப்பா ஓகேப்பா ஆ இன்னும் இல்லைப்பா இனிமேல் தான் சாப்பிட்ணும் இது ஸ்டிச் பண்ணிட்டு சாப்பிட்லானுந்தான் இருக்கேன் சரிப்பா ஆ நீங்கள் சாப் ஐயயோ இது அர்ஜெண்ட் அர்ஜெண்ட் இது போன மாதம் இல்லாத அதுக்கு மேலே முன்னே அதே மாதம் கொடுத்துருந்ததுப்பா அதுதான் இது இது ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் ஒரே தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்கள் அதுதான் இல்லைப்பா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி முன்னாடியே கொடுத்துருந்தாங்க அங்கே அதனால் தான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு நாளைக்கு காலைலே நான் நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரியாப்பா சாப்பிட்டிங்களா இல்லையா சாப்பிட்டாச்சா இல்லையா நீங்கள் சரி தேங்க்ஸ் சரி சரிப்பா ம் சரி சரி சரி இருக்கட்டும் ஆ சரி நீங்கள் போய் சமைச்சி சாப்பிடுங்க கவலைப்படாதிங்க நாளைக்கு காலைல வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்து சரியாப்பா ஆ சரி ஓகே ஆ ஆ கண்டிப்பாப்பா கால் பண்ணுறேன் முடிச்சின்னு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் வந்து வாங்கிட்டு போங்க சரிப்பா தேங்க்யூப்பா ஆ ஓகேமா பாய்